ஏன் வாழ்க்கையில் சமூகப்பணி செய்யறதுன்றது சின்ன வயசில் ஆசைப்பட்டுலாம் வந்தது கிடையாது நடுவில் வந்தது தான் மொ முதல்லாம் நான் யாருக்கும் அந்தளவுக்கு உதவிலாம் செய்யமாட்டேன் நம்ம உண்டு இந்த சின்ன வயசு தான அதனால் நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருந்தேன் மகளிர் குழுன்னு ஒன்று தொடங்குனேன் அப்போ என்ஜிஓ சம்மந்தமாக வந்து இங்கே பழகுவோம் மகளிர் குழுவில வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு பணம் வேணும் அதுக்கு பணம் வேணும் எடுத்துக் கொடுங்கன்ட்டு ஓ அப்போ இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்குது அதுக்கு இப்படி பணம் கொடுத்தா இது இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படிப்படியாக ஆரம்பிச்சது தான் இந்த பணியில அதுக்கப்பறம் என்ஜிஓ ஆஃபீஸில் வந்து வரவும் நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் சொல்லவும் இவ்ளோலாம் பிரச்சனை இருக்கு நம்பளால் இதில் என்ன முடியும் அதுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு ரொம்ப வசதி இல்லாதவங்க அவங்களுக்கு எனக்கு வந்துக்கு கர்பப்பை ஆப்ரேஷன் பண்ணணுன்னு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்கும் போது ஒரு என்ஜிஓக்கிட்ட பேசி அவங்க ஸ்பான்சர் லீவ் லெட்டர் கொடுத்தா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டிடக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்கள கூட்டிட்டு போனேன் அவங்கக்கிட்ட லெட்டரும் நானே வாங்கி கொடுத்துட்டு மருத்துவமனைக்கும் நானே கூட்டிட்டு போனேன் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் இருந்தாலையுமே அவங்கள விட நான் அவங்கள கூட இருந்தே பார்த்து சப்போர்ட் பண்ணேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடியுற வரைக்குமே கூட இருந்துவிட்டு திரும்பவும் அவங்க நார்மலாக கண் திறந்து பேசுகிற வரைக்கும் அவங்ககூடயே அன்னைக்கு முழு நேரமும் அங்கேயே இருந்தேன் ப அப்போ எனக்கு என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு வயசு தான் ஆயிருந்தது அந்த குழந்தைய விட்டுட்டு தான் நான் பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு அந்த அம்மா கூடயே வயசானவங்க கூட இருந்து அந்த முடிச்சிட்டும் போதே அவங்க கண் கலங்கி அவங்க நன்றி சொன்னது வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு அந்த ஆனந்தம் வந்து மனசில் எப்பையுமே இருந்துருக்கணும் அடுத்தவங்களை மகிழ்விச்சு அதில் பார்க்குற ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மனநிறைவை தரும் அதுக்காக அப்படி இப்படி படிப்படியாக இந்த ஃபீல்டில் நான் இறங்கிட்டேன்